நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் மங்கையர்கரசி அவள் பேர் அவளுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு பண்ணேன் ஒரு அட்டையில் மயில் வரைஞ்சி கொடுத்தேன் அது வந்து இப்போ பதனந் கொடுத்து நான் கொடுத்து பதனஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனால் இன்னமுமே அவள் வந்து அந்த மயிலை வந்து பத்திரமா வச்சுருக்குறாள் நானும் கேட்பேன் ஏன்டி இன்னுமா அந்த மயிலை பத்திரமா வச்சிட்டு இருக்கிற அட்டையில் வரைஞ்சத எடுத்து எரிஞ்சுவிட்டு போகமாட்டியான்னு அவள் அதுக்கு சொல்லுவாள் நீ என்னாத்தான் அப்போது வந்து வரைய ஓரளவுக்கு வரைஞ்சிருப்பேன் ஒன்றும் அழகாலான் வரைஞ்சிருக்கமாட்டேன் என்னாத்தான் நீ அதை வரைஞ்சி அப்போது கொடுத்தாலும் அது வந்து உன்னோடய ஞாபகார்த்தமாக நான் இன்னமுமே பீரோவில் வச்சிருக்கிறேன் அதை எடுத்து பார்க்கும் போதுலாம் உன்னோடய் ஞாபகம் எனக்கு வரும் அடிக்கடி நினச்சிக்குவேன் அப்படிம்பா அந்த மயில் பார்க்கும் போதெல்லாம் நம்ம சின்ன வயசில் எப்படி இருந்தோம் அப்படிங்ன்னு ஞாபகம் வரும் அது வந்து நான் இன்னும் பத்திரமாக வச்சிருக்கிறேன்னு சொல்லுவாள் அதே மாதிரி அவளும் எனக்கு ஒரு கிஃப்ட்டு பண்ணினா அந்த கிஃப்ட்டும் நானும் வந்து பத்திரமா தான் வச்சிருக்கிறேன் அதை எடுத்து பார்க்கும் போதுலாம் நம்ம எப்படி சின்ன வயசில் விளயாண்டோம் எப்படி ஸ்கூல் போனோம் ஒன்றா படித்தோம் அப்படின்னா நிறையா ஞாபகத்துக்கு வரும் ஆனால் சின்ன வயசில் கிஃப்ட்டு பண்றதுக்கு வந்து அப்போது அந்த காலத்தில் அதெல்லாம் வந்து பெருசு அப்பறம் அப்பறம் காலில் நம்ம என்னாத்தான் இப்போ நேருக்கு நேர் பேசிக்கிட்டமாலுமே விஞ்ஞானம் வளர்ந்து பேசிக்கிட்டாமாலுமே அந்த காலத்தில் வந்து நம்ம கு கிஃப்ட்டுன்னு கொடுத்து இதுனுட்டு ரொம்ப அபூர்வமாக பத்திரமா வச்சிக்கிறது அவளோடய ஞாபகமாக வச்சிருக்கேன் நானும் இன்னும் அந்த அவள் கிவ் அவள் கொடுத்த வச்சிருக்குறாள் நான் வச்சிருக்கேன் நான் கொடுத்த கிஃப்ட் கிஃப்ட்டையும் அவள் இன்னும் பத்திரமா வச்சிருக்குறாள் கிஃப்ட் வந்து அவள் நான் ஏன் அவள் கொடுத்த கிஃப்ட் இன்னும் பத்திரமா வச்சு இருக்குறேன்னால் அந்த கிஃப்ட் வந்து அவள் கையால் செஞ்சு கொடுத்தது அதனால நான் இன்னும் அந்த கிஃப்ட்டை எதுவுமே பண்ணலை ஒரு கவரு போட்டு பேக் பண்ணி அட்டை பெட்டிக்குள்ள வச்சு இன்னமுமே பத்திரமா வச்சிருக்கிறேன் ஏன்னா கையால் செஞ்ச பொருளுங்களுக்கு வந்து மதிப்பு அதிகம் அதோடய மதிப்பு வந்து கையால் செஞ்சத்துனால் ஒரு கடையில் வாங்கி இருந்தால் வாங்கி இருந்தமாக்கா நம்ம டக்குன்னு தூக்கி எறிஞ்சிவிட்லாம் ஏன்னா அது வந்து அவள் கையால் செஞ்சு கொடுத்ததுனால எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாள் நமக்கோசரம் எவ்வளோ ஆசையாக செஞ்சிருப்பாள் நமக்கோசரம் தானே செஞ்சு கொடுத்தாள் அப்படின்ட்டு அந்த கிஃப்ட்டை நான் இன்னமுமே பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கிறேன் ஏன்னால் கையால் செஞ்ச பொருளுக்கு என்றைக்குமே மதிப்பு அதிகம்